எனக்கு பிரியாணின்னா ரொம்ப பிடிக்கும் நான் பிரியாணி வந்து நம்மள ஒரு நாளைக்கு செஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்னு ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன் ஒரு நாள் வந்து சரி நம்மளும் கற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டில் எங்கள் அத்தைகிட்டே கேட்கறது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூடுப்பை கொஞ்சம் பார்க்கறது அந்தமாதிரி வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து ட்ரை பண்ணேன் அப்போ வந்து ட்ரை பண்ணி செஞ்சப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நல்லா குழைய விட்டுட்டேன் கொஞ்சம் மசாலாலாம் அதிகமாயிடுச்சு ஒருமாதிரி சாப்பிட சிரமமாக இருந்துச்சு அய்யோ பக்கத்தில் யாருக்கும் கொடுக்கவும் முடியலை அப்படி இருந்துச்சு அதுக்கு அப்புறம் இப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மொதல் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சவொடனே வந்து நல்லாயிருக்காது ஏதாவது தப்பு பண்ணா தான் செய்வோம் அப்படிங்கிறத அதிலேந்து தான் கற்றுக்கிட்டேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சமைக்க ஆரம்பிச்சுட்டேன் இப்போ அப்போ பண்ண தப்பை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக திருத்தி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் செய்கிற பிரியாணி எனக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியும் இதை வந்து ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் மற்றவங்களுக்கு கொடுத்து அந்தமாதிரி சாப்பிடவிட்டு சாப்பிட சொன்னேன் அவர்களும் நல்லாயிருக்கு சொன்னாங்க வீட்டில் இருக்கறவங்களும் இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்யுனு நம்மள சொல்லும்போது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு